ஹலோ சொல்லுங்க ஆமாங்க மேம் ஆ சொல்லுங்க இல்லையே அவங்க அதிகமாக லீவ் போட்டிருக்காங்க இப்போலாம் சரிங்க இப்போ லீவ் எடுத்துக்கோங்க எக்ஸாமெலாம் நிறைய வருது அதுக்கெலாம் ரிவிஷன் பண்ணணுமே ஆ அது மட்டும் லீவ் எடுத்துக்குங்க அடுத்த நாளெலாம் அனுப்ச்சு நல்லா படி படிக்கிறாங்க கொஞ்சம் டியூசனு வீட்டில் கொஞ்சம் சொல்லி கொடுக்குறதுலான் இருந்தால் சொல்லி கொடுங்க அதெலாம் கொடுத்தா கொஞ்சம் இன்னும் அதிகமாக படிப்பாள் நல்லா படிப்பாள் எனக்கு ஒன்றும் நான் கேட்டு பாக்கிறேன் எனக்கு டைமிங் அதனால் நான் கேட்டு பார்த்து சொல்கிறேன் ஃபீஸ் எவ்வளோ என்ன ஏதுனு இருக்குது ட்ராயிங் நல்லா பண்ணுது டான்ஸ் ஆடுது மியூசிக்கெலாம் நல்லா பாடுது ஏதாச்சும் கோச்சிங் க்ளாஸ் பார்த்து சேர்த்து விடுங்க ஆ தெரியும் கேட்டுவிட்டு நான் சொல்கிறேன் எப்போ வரணும்னு ஃபோர் தவுசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஆகும் அது மந்த்லி மாதிரி கட்டணுமா இல்லை இயர் மாதிரி கட்டணுமா நான் கேட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அதெலாம் கம்மியாகாது ஆ சரிங்க கொஞ்சம் கேட்டு பார்க்குறேன் டூ ஹவர்ஸ் வரும் த்ரீ ஹவர்ஸ் வரும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை காலையில் அனுப்பறீங்களா இல்லை ஈவினிங் அனுப்பறீங்களானு பார்த்துட்டு சொல்லுங்க அதுக்கு ஏற்ற மாரி தான் நான் அரேஞ்ச் பண்ண முடியும் ஆ டூ ஹார்ஸ் அதுமாதிரி இருக்கும் ஆ ஃபையோ க்ளாக்லிருந்து செவனோ க்ளாக் வரைக்கும் இருக்கும் மியூசிக் க்ளாஸு ம் அதுக்கு ஏற்றமாரி நீங்கள் அனுப்ச்சு விடுங்க மேம் ஆ சரிங்க ஆ வெல்கம்